ஆ ஹலோ ஹோட்டல் மேனேஜருங்களா ஆ நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணனும் ஃபுட்டு ஒய்ட் ரைஸ் அப்புறம் பெப்பர் ரசம் வேணும்

அது போக இன்னைக்கு எதுவும் ஸ்பெஷல் எதுவும் இருக்கா ஸ்பெஷல் டேட்ஸ் இந்த ஆ அப்படின்னா எங்களுக்கு அதில் ஒரு ஒன் கேஜி கொடுத்துருங்க ஆ அவ்வளோ தாங்க தேங்க் யூ மேம் ம்